சில வருடங்களுக்கு முன்பு பணிக்கு சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு வாரத்துக்குள் முடிக்க சொல்லி ஆனால் அந்த சூழ்நிலைல எதேர்ச்சையாக எனக்கு மழையில் நனஞ்சு காய்ச்சல் வந்துடுச்சு ஸோ அது வந்து ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் மேற்கொண்டு நாலு நாள் தள்ளப்பட்டு மூணு நாளைக்குள் நான் முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனாலும் அதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூல்நிலைல இரவு பகல்னு பாராக்க பார்க்காம அந்த ப்ராஜெக்ட்டை நான் கொடுத்த அந்த நாளைக்குள் பர்ட்டிகுலர் டேகுள்ள நான் அதை கொடுத்து முடிச்சேன்